ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவுங்க நிறையா செய்தி ஊடகங்கள் இருக்குதுங்க இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் தொலைக்காட்சிங்க செய்தித்தாளுங்க நிறைய இருக்குதுங்க ஆனால் இன்றைக்கி இந்த நம்ம நிறைய இந்த ம மொபைல் கைப்பேசினு சொல்லக்கூடிய பயன்படுத்துகிறது வரைக்குங்க நிறைய செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலனகம் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் உள்ள பரவிட்டு வருதுங்க இருந்தாலும் சில நூலகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தில் லெவலில் செயல்படுகிறதுனாலைங்க அந்தப் பத்திரிக்கைகள் மற்றும் நூல்களில் ஒரு செய்தி வந்து மக்களிடையே கொண்டு போறதுக்கு ஒரு மிகப் பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குதுங்க இது சமூகத்தில் மிகப் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த நூலகம் இருக்குதுங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளூரில் அதிகளவில் இந்த ஊடகங்கள் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கனாங்க இருக்கக்கூடிய நீர்நிலைப் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா சில அசுத்தங்கள் ஏற்படுகிறதுங்க அந்தமாதிரி அந்த நீர்நிலைப் பகுதியில இருக்கக்கூடிய குப்பைகள் கொட்டாமல் கழிவுநீர் கலக்காமல் அந்தமாதிரி ஒரு முக்கியத்துவத்தை அந்த ஊடகங்கள் கவனிச்சிதுன்னால் இந்த ஈரோடில் இருக்கக்கூடிய இந்த நீர் நிலைகள்லாம் கொஞ்சம் மாசுபடாமல் இருக்குங்க